இப்போ சமூக ஊடகங்கள்னு பார்த்தா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் இதுற ட்விட்டர் இது மூணும் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது இதில் வந்துட்டு காண்டாக்ட் நிறைய காண்டாக்ட் சேர்க்கறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும் ஏன்னா நான் இப்போ நம்ம காண்டாக்டில் நமக்கு தெரிஞ்ச நம்ம ரிலேட்டிவ்ஸ் தாண்டி இந்த அக்கௌன்ட்டை இதை யூஸ் பண்ணுற நபர்கள் வந்து நம் பெர்சன்ஸ் வந்து நமக்கு அவங்க நம்மளோடய காண்டாக்ட்லருந்து வந்து சேருவாங்க அவங்க நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து அவங்களும் வந்து சேருவாங்க இது வந்து அதிகத் தொடர்புகள் வந்து உருவாக்கறதுக்கு இது வந்து ஒரு ஒரு கீயாக வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து தனி உரிமைங்கக்குள்ளே நமக்கு ஓகே நிறையா இதில் அக்கௌண்டு நம்ம வந்து லாக்இன் பண்ணுறது ஆதார் நம்பர் அது வந்து நம்ம வச்சு நம்ம பண்ணுறது இல்லை பட் இருந்தாலும் மேபி ஏதாவது கேட்கக்குள்ள இப்போது நம்மளோடய மொபைல் இமெயில் ஐடி அதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ஹேக் பண்ணிவிடுவாங்களா இல்லை நம்மளோடய இஸ் பர்சனல் செக்யூர் அதெல்லாம் வந்து போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் பட் இருந்தாலும் ஒரு செக்யூர்னு தெரிஞ்சால் கொஞ்சம் பயம் இல்லாமல் வந்து பண்ணலாம்